வணக்கம்

பூ ரேட்டு எவ்வளோமா

பூ எப்படி பேக்கெட் பண்ணித் தருவிங்களா இல்லை உதிரியாகவே தருவிங்களா சரிம்மா நான் நாளைக்கு ஈவ்னிங் வந்து எடுத்துக்கவா இல்லை மார்னிங் வரவா சரிங்கம்மா நன்றி